ஆ சொல்றேன் மேடம் நான் வந்து மெட்ராஸில்தான் பிறந்து வளர்ந்தது அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து எல்லாம் படிச்சு படிக்க வைச்சாங்க நான் பிரைவேட் ஸ்கூலில்தான் படித்தேன் எல்கேஜியிலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் எங்கள் அப்பா எல்லாம் படிக்க வச்சார் மெட்ராஸில்தான் பிறந்து வளர்ந்ததலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலைக்கு தேடினேன் வேலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஃபார்மஸியில் ஒர்க் பண்ணிணேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிணாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிணதுக்கு அப்புறம் நான் இங்கே திருச்சிக்கு வந்துவிட்டேன் இப்போது ஒரு பத்து வருஷமாக வந்து என் வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டுமே பையன்தான் இப்போது எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு இப்போது என் பையன்களை படிக்க வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் படிக்க வைக்கிறேன் நல்லா படிக்கிறாங்க இப்போ நானும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி போட்டிருக்கேன் நான் அது ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பிளஸ் உதவித் தொகையும் வந்து விதவைங்களுக்காக உதவித் தொகையும் அவங்க தந்திருக்கிறாங்க அதை வச்சு என் பிள்ளைங்கள நானும் படிக்க வைக்கிறேன் மேற்கொண்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிகிட்டுதான் இருக்கேன் என் பிள்ளைங்க இப்போ வந்து என் பெரிய பையன் வந்து இப்போது வந்து ஆறாவது படிக்கிறான் சின்னவன் வந்து மூணாவது படிக்கிறான் அவங்களை வச்சுதான் என்னோடய வாழ்க்கைத்திறனும் இருக்குது நான் மேற்கொண்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து என் பிள்ளைங்கள நான் படிச்சு வாழ்க்கையில் முன்னேற்றணும் எனக்கு என் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க கூடமாட எனக்கு உதவியா இருக்கிறாங்க மற்றபடி எனக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடைக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்பு பாடமெலாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் அதனால் வீட்டில் இருந்து இப்போது நான் வேலையை பார்த்துக்கிட்ருக்கேன் எனக்கு ஒரு வேலை நல்ல ஒரு ஜாப் கிடச்சிச்சினா கவர்மெண்ட்டில் நான் ஒரு வேலைக்கு போய்டுவேன் எனக்கு அதுதான் இப்போ வந்து மெயின் ஓட்டமாக இருக்குது என் பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வச்சுட்டு நானும் முன்னேற்றத்துக்கு வரணும்னு என் மனதார நான் சொல்லிக்கிறேன் சரிங்க மேடம் தேங்க்யூ